எனக்கு ரொம்ப பிடித்தமான தொலைக்காட்சி தொடர் வந்துட்டு விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப காமெடியாக இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் ஒரு முழு மனிதன் எப்படி இருப்பானோ அந்தமாதிரி இருப்பாங்க அவங்களோட உணர்ச்சிகள் அழுகை சோகம் சிரிப்பு இது எல்லாத்தையுமே அதில் கலந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடுச்சது சுட்டி டிவியில் வருத்தப்படாத கபடி சங்கம் என்று ஒரு ஸ் ஷோ ஒன்றுக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் ரொம்ப சிரிப்பு க கலந்த ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அதில் நம்ம பார்த்தம்மனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பத்து நிமிடம் பார்த்தாகூடும் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அதை நம்ம சிரிச்சிடுவோம் அந்தளவுக்கு ரொம்ப நல்ல தொடர் அதுக்கப்புறம் எனக்கு சூப்பர் மேன் பேட் மேன் அந்தமாதிரி சீரிஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறையா வாட்டி நான் யோச்சு பார்த்துருக்கேன் அப்படி இருந்தால் இந்த உலகத்த காப்பாற்றலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்னா அப்படி என்னென்னமோ நம்மளுக்கு தோன்றல்கள் வரும் அப்புறோம் சோட்டா பீம் இந்தமாரி நிறையா நகச்சி நிகழ்ச்சி தொடர்கள்லா நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும்